என்னுடைய தம்பி அவன் வந்து எப்படின்னா எனக்கு என்னோட தம்பினா ரொம்ப பிடிக்கும் அவன் வந்து நல்லா படிக்கணும் சின்ன வயசுலேர்ந்தே அவன் நல்லா படிக்கணும் படிக்கணும் சொல்லிட்டு நிறைய அவனுக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து படிக்க வைச்சோம் அவன் வந்து நிறைய படிக்கணும்னு ஆசை ஆனால் அவனுக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை இன்ஜினியரிங் போய் சேர்ந்தான் படித்தான் அவன் நல்லா படிக்கணும் டெய்லியும் எந்த அரியர்ஸ்சும் இல்லாமல் நீ நல்லா படிக்கணும் அப்படினு சொல்லிட்டு டெய்லியும் நான் எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் எங்கள் அக்கான்னுட்டு எல்லோருமே அவனை என்ன பண்ணுவோம் என்க்ரேஜ் பண்ணிகிட்டே இருப்போம் நல்லா படிடா படிடா அரியர்ஸ் இல்லாமல் கிளியர் பண்ணனும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படினு சொல்லிகிட்டு நல்லா படி படின்னு சொல்லிகிட்டே இருப்போம் அதுவும் அவன் என்ன பண்ணிட்டான் தெரியாத டவுட்ஸ்ல்லாம் கேட்பான் கொஞ்சம் படிக்க படிச்சிகிட்டே இருந்தான் அப்புறம் நடுவில் திடீர்ன்னு எனக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதை விட கம்ப்யூட்டர் லைனில் போகணும் அப்படினு சொல்லிட்டு ஆசை இருந்தது பிசிஏ எம்சிஏ படிக்கணும்னு ஆசை நீங்கள் ஏன் என்னை பிஇ சேர்த்திங்கனு சொல்லிட்டு அவன் வந்து படிக்கலை அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக திரும்ப அவனுக்கு இன்ஜினியரிங் படித்தா என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்லிட்டு அவனுக்கு நாங்கள் சொன்னது எலக்ட்ரிக்கல் சேர்த்து விட்டோம் எலக்ட்ரிக்கல் மூலியமாக நமக்கு இப்போ ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா அதில் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெலாம் பண்ணுறதுக்கு நிறையா இருக்கும் நான் இங்கயே நமக்கே நிறைய வேலை கிடைக்கும் நீ இதுவே படிடானு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து அவனுக்கு சொல்லி சொல்லி அதோட இம்பார்ட்ன்ஸ் சொல்லி நாங்கள் புரிய வைச்சோம் புரிய வைச்சத்துக்கு அப்புறம் அவன் படிக்க ஆரம்மிச்சான் அப்புறம் அதிலேருந்து கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்மிச்சான் அப்புறம் நல்லா படித்து டாப்பரில் வந்தான் காலேஜ் டாப்பரில் வந்தான் அவன் நல்லா கொஞ்சம் என்க்ரேஜ் பண்றது மூலியமாக அவன் படித்தான் இன்னும் வந்து இப்போ எம்இ எம்இ வந்து இப்போ படிச்சிகிட்டு ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிகிட்டு இருக்கான் இன்னும் நல்லா படிக்கணும் படிக்கணும் சொல்லி சொல்லி அவன் எம்இ எம்இ படிக்கின்ற அளவுக்கு போய் இருக்கான் இன்னும் நல்லா படித்து அவன் டாக்ரேட் வாங்கணும் அப்படினு சொல்லிட்டு அவன் நல்லா என்க்ரேஜ் பண்ணிகிட்டே இருக்கோம் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியில் இருக்கிற எல்லோரும்